வணக்கங்க வயலில் வேலை செய்யும் போது பொழுதுபோக்கு என்னென்னு நினச்சா அந்த காலத்துலெல்லாம் வயலில் வேலை செய்யும் போது எல்லாம் கிராம பாடல்கள்லாம் பாடிகிட்டு களைப்பு தெரியாமல் இருக்கிறத்துக்காக பாடி பாட்டு பாடிகிட்டு நடவு வேலை செஞ்சிக்கிட்டுருப்பாங்க இல்லை அறுவடை வேலை செய்வாங்க யாரோ ஒருத்தர் பாடுவாங்க ரொம்ப திறமசாலியாக இருப்பாங்க இன்றைக்கிலாம் பாடகர்கள் இருக்கிற மாதிரி அவங்களாம் அந்த காலத்தில் சிறந்த பாடகர்கள் தான் ஆனால் அவங்களோடய திறமையெல்லாம் வெளியே வர்ல எல்லாம் கிராமத்தோடு அப்படியே அழிந்து போச்சு அவங்களாம் பா பாட்டு பாடி உற்சாகப்படுத்திக்கிட்டு தன்னுடைய வேலை பளு தெரியாமல் இருக்கிறத்துக்காக ஒரு எண்டர்டைமண்ட்டுக்காக அப்படி பாட்டு பாடி பண்ணிட்டுருக்காங்க இன்றைக்கி உள்ள விவசாயத்தெல்லாம் அப்படி பாடுறதுக்கு ஆளுமில்லை செய் வேலை செய்கிறதுக்கு ஆளுமில்லை பாடுறதுக்கும் ஆளுமில்லை வேலை செய்ய ஆளுமில்லை இருக்கிற வேலை செஞ்சாலும் அப்படியே மீறிப்போனால் என்ன பண்ணுறாங்க செல்ஃபோனில் பாட்டு போட்டுக்கிறாங்க பாட்டு போட்டுட்டு இன்றைக்கி விவசாயம்னு இல்லை எந்த வேலை நீங்கள் கொத்தனார் வேலை எது செய்கிறதுனாலும் அவங்க மொபைலில் ஒரு பாட்டை போட்டுகிட்டு அந்த பாட்டு ஓடிகிட்ருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பாட்டை கேட்டுகிட்டு அந்த ஒரு உற்சாகத்தில் பாட்டு கேட்குற உற்சாகத்தில் அப்படியே வேலையை களைப்பு தெரியாமல் வேலை செஞ்சிட்டுருக்குறாங்க இப்போ பாட்டு பாடுறது ந நாட்டுப்புற பாடல்களும் இதில் இப்போ ரொம்ப கம்மி நீங்கள் நாட்டுப்புற பாடல் கேட்டால் அவ்வளோ இனிமையாக இருக்கும் ஆனால் அது கேட்குறது இப்போலாம் ரொம்ப கஷ்டம் இப்போலாந்தான் டிவியில் வந்து நாட்டுப்புற கலைஞர்கள்லாம் ஊக்குவிக்கிற வகையில் கொஞ்சம் எதோ நிறைய பண்ணிட்டுருக்காங்க கூப்பிட்டு வச்சி இந்த பாட்டு போட்டி சிங்கர் சூப்பர் சிங்கர் அது இதெல்லாம் வச்சி பண்ணிட்டுருக்காங்க அத மூலிமாத்தான் இந்த நாட்டுப்புற கலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாவது இன்னும் உயிரோடு இருக்குது இல்லைனா நாட்டுப்புற கலைஞர்கள்லாம் அழிஞ்சிட்டாங்க நாட்டுப்புற கலைஞர்களை வளர்க்குறத்துக்கு இன்றைக்கி யாரும் இல்லை ரொம்ப ரேராக தான் இருக்குது எல்லாம் நவீன உலகங்கிறதுனால எல்லாம் வேற ரூட்டில் போயிட்டுருக்கே ஒழிய நாட்டுப்புற தேவை கலைக்கு ரொம்ப நெளிவுற்று தான் இருக்குதுன்னு சொல்லலாம் நாட்டுப்புற கலைஞர்களாம் அரசாங்கம் முயற்சி எடுத்து அவங்களும் செஞ்சிட்டு தான் இருக்காங்க யாராவது ஒன்று ரெண்டு அப்டித்தான் இருக்கு ஒழிய சொல்லிக்கிற அளவுக்கு ரொம்ப பெருசாக நாட்டுப்புற கலைகள் இன்றைக்கு இல்லை அந்த காலத்தில் இருந்து இன்றைக்கு இல்லை இன்றைக்கு வயலியெல்லாம் வேலை செய்யும் போது என்னன்னா மொபைல் ஃபோனில் பாட்டை போட்டுக்கிட்டு கொஞ்சம் வேலை செய்கிறாங்க இன்றைய சூழ்நிலை இப்படி தான் இருக்குது மிக்க நன்றி